ஆ சொல்லுங்கள் ஆ குட் மார்னிங் சார் சொல்லுங்கள் வாட் யூ வான்ட் ஆமாம் சார்

ஆ கிடைக்கும் சார் தரேன் சார் என்னைக்கு சார் வேணும் சரிங்க சார் எத்தனை மணிக்கு சார் வந்துறனும் ஆ சரிங்க ஆ சரிங்க சார் கம்மி தான் சார் லிட்டருக்கு வந்து இருபது ரூபா தான் சார் அதுக்கேற்ற மாதிரி தான் சார் நாங்கள் கொடுப்போம் சரி உங்கள் பேரில் ஒரு பதினைஞ்சு ரூபா சொல்லுகிறேன் சார் கம்மி பண்ணி தரறேன் ஆ சரிங்க சார் பதினைந்து ரூபா பேசிக்கலாம் சார் ஆ அதுலாம் குவாலிட்டியாக தான் சார் இருக்கும் ஆ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் சார் இருக்கும் ஆமாம் சார் டீசெண்டாக இருக்குற மாதிரி தான் சார் நாங்கள் கொடுப்போம் எல்லாருக்குமே ஆ சரிங்க சார் அது மாதிரி சொல்வோம் அது மாதிரி சொல்லாத அளவுக்கு நாங்கள் தருவோம் சார் அது தரமானதாக தான் சார் தருவோம் யாருக்காக இருந்தாலும் சரிங்க சார் உங்களுக்கு எ நீங்கள் எப்படி கேட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தருவோம் சார் நாங்கள் நாங்கள் வந்து வாட்டர் சப்ளை பண்ணிவிட்டு நேரில் வந்து வாங்கிக்கிறோம் சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் உங்கள் அட்ரஸ் கொஞ்சம் வாட்ஸ்அப் அனுப்புங்கள் சார் ஆ சரிங்க சார்